தம்பி நான் எஸ்வி ஸ்கூலு பிரின்ஸ்பல் பேசுகிறேன்ப்பா என்னப்பா ஸ்கூலிலே வர்றது இல்லை எக்ஸாமும் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க படிக்கிறது இல்லையா எதுவும்

சரிப்பா சரி இருந்தாலும் கொஞ்சம் நீ படிப்பிலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்குங்க கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்குங்க டாக்ட்ரு என்ன சொல்லியிருக்காங்க உன் ஆ ம் சரிப்பா இன்னும் ரெண்டு மாதத்துல எக்ஸாம் வருது கொஞ்சம் டாக்ட்ரு ஏதாவது சொல்லியிருக்காங்களா இன்னும் ஒரு ஒரு மாதத்துல சரியாகிடும் இல்லை மெடிக்கல் சர்ட்டிவிக்கேட் ஏதாவது எடுத்து போய்விட்டு கொடுப்பா சரியாகிடும் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா

சரிப்பா இதை முதல்லே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்லப்பா போகும்போதே லீவ் லெட்ரு ஏதாவது கொடுத்துருக்கலால மெலிக்க மெடிக்கல் சர்ட்டிவிக்கேட்டு இதுமாரி அப்படினு சொல்லிவிட்டு ஏதாவது ரீசன் சொல்லியிருக்கலாம்ல

சரி சரிப்பா இன்னும் எவ்வளோ நாளில் சரியாக ஆகுன்னு சொல்லியிருக்காங்க டாக்ட்ரு டென் டேஸ் ஆகுங்களா சரிப்பா ஓன் ஏதாவது ஓன் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா கிளாஸு இதுமாரி விட்டிருக்குது ஏதாவது கேட்டிருக்கீங்களா சரி உங்கள் கிளாஸு டீச்சரை அப்போ ஏதாவது காண்டேக்ட் பண்ணி ஏதாவது பேசுனீங்களா சரிப்பா சரிங்க ஆ ப்ராக்டிஸ் ஆ சரி சரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டுதான் இருக்கீங்களா ஒன்றும் எதுவும் டச் விட்டுலாம் போகல கஷ்டமாக இருக்குதுன்னு விட்டீங்களா சரி சரிப்பா சரிப்பா சரி உடம்ப பார்த்துக்குங்க டைமுக்கு சாப்பிடுங்க கொஞ்சம் அதே போல் கொஞ்சம் படிங்கள் ம் கொஞ்சம் எக்ஸாமு கிட்டத்தில் வருது கொஞ்சம் கான்செண்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் படிங்கள் நல்லா சரிப்பா வரும்போது மறக்காமல் மெடிக்கல் சர்ட்டிவிக்கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க டாக்டருகிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க சரி சரிப்பா வீட்டில் யாராவது பேரண்ட்ஸ் யாராட்ட பேசலாங்களா என்ன ஏதுனு நாங்கள் கொஞ்சம் பேசட்டுங்களா பேரண்ட்ஸு கிட்டே சரி ஓகேப்பா சரி சரிப்பா ஓகே சரி உடம்ப பார்த்துக்குங்க சரி வச்சுட்டுங்களா அப்போ ஓகேப்பா